தண்ணீரைத் துவைக்க சலவை சோப்பு போட்டு துவைக்கிறோம் துவைச்சுட்டு வானிலையில் மாற்றம் இருக்கும் போது உலர என்ன செய்கிறேன் என்று என்பதற்கு வீட்டுக்குள்ளையே ஒரு இது வச்சு உலர்த்துகிறோம் தண்ணீரை வீணாக்காமல் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டால் தண்ணீரை வீணாக்காமல் செய்யுறதுக்கு நாங்கள் தண்ணீர் தண்ணீர் சேகரிப்பு திட்டத்தின் கீழே எங்கள் வீட்டில் யூஸ் ஆகுற தண்ணியெல்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல தேக்கி வச்சு அதை அந்த மோ நிலத்தடி நீரை அதிகரிப்பதற்கு உண்டான சேவைகளை செய்கிறோம் அது ஒவ்வொருத்தருக்கும் செய்ய வேண்டிய இது என்ன சொல்றதுனால் நான் தண்ணியை வீணாக்காமல் தண்ணி துவைக்கும் போது வீணாகுது அந்தத் தண்ணியை கொண்டு போய் பூமிக்குள்ளே மறுபடியும் சேகரிச்சு வச்சுக்கிற மாதிரி தான் செய்யணும் அதை நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம்